தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும் தான் பேசுகிறாங்கன்ட்டுல்ல எல்லா மொழிகளையும் பேசுகிறாங்க இன்றைக்கு வந்து இந்திய மொழிகள் அன்னிக்கி பேச்சு வழக்கில் ஐநூ ஐநூற்றி இருபத்தெட்டு மொழிகள் இருந்தது அப்புறம் அது இரநூத்தி நா அம் ஐம்பது மொழியாகி இரநூத்தி இருபதாயி இன்னிக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு மொழி நூற்றி ஐம்பது மொழியெங்கிற அளவுக்கு குறுகிப் போச்சு இந்தியாவில் நிறைய பேச்சு வழக்கிலிருந்த மொழிகளுக்கு பேச்சு மட்டுமே பேச்சு மொழியாக இருந்ததுக்கு வரி வடிவமில்லை ஆனால் வரி வடிவம் எழ் எ பேச்சு வடிவம் எல்லாமே இருக்குக்கூடிய மொழிகள் ஒரு சிலவே விரல் விட்டு என்னக்கூடிய மொழிகள் அதில் இந்தியாவில் முக்கியமாக தலை தூக்கி நிற்கக்கூடிய மொழின்னு பார்த்தா சமஸ்கிருதம் தமிழ் இதுதான் ரொம்ப அதிகமாக நிற்கக்கூடிய மொழியென்னு சொல்லலாம் நா மற்றதெல்லாம் வந்து சில பகுதிகளில் இருக்குது இல்லாமல் போயிருக்குது ஆனால் தமிழென்னு சொல்லும்பொழுது நாம் நினைக்கிறது போல் தமிழ்நாட்டில் மட்டும் பேசக்கூடிய மொழி தான் தமிழென்னு இல்லை தமிழுங்கிறது ஒரு வேர் சொல் வேர் மொழி அந்த வேரில் இருந்து து தோன்றிய கிளை செடிகள் முளைகளாக வந்தது தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இதெல்லாம் ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்தி திராவிடம் மொழின்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டு வெச்சுர்க்காங்க திராவிடமெங்கிற மொழியே திராவிடமெங்கிற எ சொல்லே ஆரம்பத்தில்லை இது எல்லாமே சேர்ந்த இதுதான் தமிழ்மொழி இந்த தமிழ்மொழி வந்து அந்தந்த பகுதிக்கு தகுந்தாற்போல அந்தந்த காலகட்டங்களில் பேசப்பட்ட ஒரு செம்மொழி தான் இது இப்போது இந்த மொழிகள் எப்படி காலப்போக்கில் மாறிச்சு அப்படின் சொன்னால் பல அந்நிய படையெடுப்பு வணிபம் வாணிபம் கடல் கடந்த வாணிகம் கடல் கடந்த வாணிகமும் சொல்லும்பொழுது ரோமானியர்களும் கிரேக்கர்களும் அன்னிக்கு ரொம்ப வந்தாங்க நம்ம வாசனைப் பொருள்களை எடுத்துகிட்டு அவங்க சில பொருள்களை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க தமிழ் மன்னர்கள் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் வந்து குதிரையை அதிகமாக பயன்படுத்தினாங்க குதிரை நம்ம நாட்டினுடையிது இல்லை அது அரபு நாடுகளில் இருந்து வந்துச்சு அந்த குதிரைக்கு மாற்று பொருளாக வாசனை திரவியங்கள் பட்டு மற்றும் சில பொருட்களை அவங்க கலைப்பொருட்களை எல்லாம் கொடுத்தாங்க இதுக்காக வேண்டி அவங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்க இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் அதிலும் தமிழ் பகுத் தமிழ்நாட்டில் தான் பொன் விளைந்த பூமியாக இருந்திருக்குது பொன் சுரங்கங்கள் அன்னிக்கு தங்கச் சுரங்கம் அதிகமாக இருந்த பகுதி நம்ம தமிழ் தமிழகம் தான் தமிழகத்தில் தான் அதிகமாக பொன் இருந்தது இந்த பொன்னுக்காக வேண்டி கூட வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் சொன்னால் போன்னால் நமது அமராவதி நதி வந்து கடற்பயணத்திற்கு வாணிபத்திற்கு பயன்பட்டதுன்னு சொல்லி சொல்லுவாங்க காங்கேயம் பகுதியில் உங்களுக்கு வந்து துறைமுகமாக இருந்திருக்குது அங்கே இருந்ததுக்கான காடு தடயங்கள் எல்லாம் நமக்கு வரலாற்று சான்றுகள் எல்லாம் நிறையே கிடச்சிருக்கு அப்போ இந்த மொழி இப்படி வந்ததுனால் அரேபியம் கிரேக்கம் ரோமானியம் போன்ற எல்லா மொழிகளினுடைய கலப்பினால தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு இன் அழிவு பாதையை நோக்கி செ போயிட்டிருக்க கூடிய நிலைமைக்கு வந்துடுச்சு ஆங்கிலம் வந்த பிற்பாடு ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை பெருக்குணுங்கிறத்துகாக முதல்ல இவங்கள எதில்ல மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா குலத்தில் இருந்து கை வைக்கிணுனு குருகுல கல்வியை கை வைச்சாங்க இந்த குருகுல கல்வி வந்த பிற்பாடு தான் நமக்கு வந்து அந்த அழித்ததுனால தான் நம்ம பாரம்பரியமான கலைகளை இழந்துவிட்டோம் இன்னிக்கு நாம் சொல்கிறோம் விமானத்துறை வணிகத்துறை கப்பல்துறை அந்த துறை இந்த துறையின்னு சொல்லி ஆனால் அத்தனை மொழி அத்தனை கலைகளுமே குருகுல கல்வியின் மூலம் ஆதிகாலத்தில் இருந்தே இருந்திருக்குது அதையை நம்ம காலப்போக்கில் அழிச்சுட்டோம் அழிஞ்சி போய்விட்டோம் அழிச்சுட்டோம் நம்ம பணத்திற்கு பின்னாடி ஓடி போய் இதுக்கு இருந்தால் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலமைக்கி உருவாகி ஆங்கில மோகத்தில் நம்ம எல்லாத்திலேயே இழந்து போய் நிற்கிறோம் நம்ம மொழியை நாம் மீட்டு காப்பாற்ற வேண்டியது நம்ம கைகளில் இருக்குது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆங்கிலத்தில் பேசினா ஸ் சந்தோஷப்படறோம் ஆனால் காலப்போக்கில் அந்த குழந்தைக்கி தமிழே தெரியாமல் போயிடும் அந்த நிலையில்ல நாம் மாற்றணும் இப்போது தா எப்படி மாறிப்போச்சு அப்படின் சொன்னால் ஒரே சொல் அந்த ஒரு சொல்லானது பல வகைகளில் மாறி போயிடுது இப்போது உணவென்னு சொல்லிக்கலாமே உணவை சொல்லும்பொழுது நாம் உணவென்னு சொல்லும்பொழுது சோறுன்னு சொல்லுவோம் சோறுன்னு சொல்லும்பொழுது அந்த சோறு வந்து சோறு மட்டுமே குறிக்கிறதில்லை அதோடு பொரியல் கா கூட்டு அப்பளம் கு புளி குழம்பு மோர் குழம்பு தயிர் மோர் ஊறுகாய் வடை எல்லாமே சேர்ந்ததுதான் சோறு சோறு உண்டான் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க சோறு உண்டான் சொன்னால் அவன் வந்து அந்த உண்ணுதல் அப்படிங்கிற ஒரு செயல் அந்த செயல் வந்து எல்லா மொழிகள்லேயும் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன் உண்ணுதல் உண்ணுதல் தின்னுதல் கடித்தல் மெல்லுதல் விழுங்குதல் விழ் விழுங்குதல் அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிடுதல் அப்படின்னு சொல்லி நிறைய முறைகளிருக்கு உண்ணுதல் அப்படின் சொல்லி சொன்னோம்னா உணவை ஆற அமர்ந்து உட்காந்து ரசிச்சு ருசிச்சு ஒவ்வொரு அ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறது உண்ணுதல் அதே வந்து சாப்பிடுதல் அப்படின்னு சொன்னால் ஆடு மாடு சாப்பிடுது ஆடு மாடு எப்படி சாப்பிடுது விழுங்குது கடகடன்னு விழுங்கும் மாடு வந்து விழிங்கிக்கும் வேறு ஒரு இடத்துல போய் உட்காந்து அதை அசைப்போடும் அசைப்போட்டுதான் சாப்பிடும் அதுக்கு பேர் தான் சாப்பிடுதல் ஆனால் இன்னிக்கு உ தின்னுதல் தின்னுதல்ன்னு சொன்னால் நல்லா மென்று தின்கறது இப்போ நல்ல ஒரு பொருளை கொடுத்த பொருளை நல்லா மென்று உமிழ்நீரோடு சேர்த்தி அதை விழுங் சாப்பிடறத்துக் பேர் தான் உண்ணு தின்னுதல் திங் தின்கணும் நல்லத்தை கண்டதை தின்க குண்டன் ஆவான் சொல்லி சொல்லுவாங்க கண்டதை தின்கு தின்னுதலெனு கண்டதையும் நீ சாப்பிட்ற ஆனால் சாப்பிட்றதுன்னா விழுங்கியிர்ற விழுங்கூடாது நல்லா மென்று தின்கணும் அதையே செய்கிறது இல்லை ஆனால் அது தின்னுதலெனு சொல்கிறதையே தின்னுன்னு சொல்கிறதையே இப்போது வந்து கேவலமாக நினைக்கிறாங்க அது ரொம்ப தப்பு உண்ணுதல் ஓ விழுங்குதல் தண்ணியை கடிச்சு சாப்பிடணும் தண்ணியை வந்து விழுங்குறோம் நம்ம கடகடன்னு குடிக்கிறோம் அப்படி இல்லை வாயில் ஊற்றி ரெண்டு பல்களுக்கு நடுவில் அதை கடிச்சு சாப்பிடணும் அந்த முறை யாருமே பின்பற்றது கிடையாது அப்புறம் அவசர அவசரமா விழுங்கிட்டு போவது சாப்பாட்டை மெல்லாமல் செய்யாமல் அப்படியே விழு இது வந்து ஜீரணமே ஆகாமல் அது பல தொந்தரவுகளை நமக்கு கொடுக்குது சரி இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கறனே இது எப்படி எப்படி மழ மொழியில் மாறுதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம தமிழில் பேசும்பொழுது சாப்பிட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் கொட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல அதாவது வேண்டாம் விருப்பாக அவன் வந்து சாப்பாட்டை வந்து எந்த உழைப்பும் இல்லாமல் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போகிறான் அதிகாரம் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறான் அப்படிங்கிறத வட்டார மொழியில் என்ன சொல்லுவாங்க கொட்டிகிட்டு போயிட்டான் அவன் எல்லாத்தையும் வந்து கொட்டிகிட் கொட்டிகிட்டு போயிட்டான் கோவத்தில் சொல்லுவாங்க எல்லாத்தையும் கொட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் நல்லா உட்காந்து சாப்பிட்டனா நா உண்ணுவிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில் தினேசி போ தின்னுவிட்டு போ அப்படின் சொல்லி சொல்கிறத தெலுங்கில் சொல்லும்போது தின்றுட்டு போங்கிறதே தினேசி போ அப்படின் சொல்லி சொல்லுவாங்க தினே தினேத்திவா அப்படின் தெலுங்கில் கேட்பாங்க அதே கன்னடத்தில் சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறாங்க உண்ணே உண்ணேத்திவா அப்படின் சொல்லி கேட்பாங்க அதே வந்து கி க மலையாளத்தில் சொல்லும்பொழுது ஆகிடுச்சா அப்படி சொல்லி கேட்பாங்க அப்போ பல மொழிகள் வட்டார மொழிகளில் இப்போது சாப்பிட்டு போப்பா உண்ணுவிட்டு போப்பா தின்னுவிட்டு போப்பா வா வா வந்து விழுங்கிக்கோ கொட்டிக்கோ கொட்டிகிட்டு போ வா அப்படி சொல்லி வட்டார மொழிகளில் பேசருந்து ஒரு ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு மொழி ஆனது மாறுபட்டுகிட்டு வருது ஆனால் இது எல்லாமே தமிழில் இருக்கக்கூடிய செந்தமிழ்கள் செந்தமிழ் தான் மொழிச்சொற்கள் தான் ஒரே சொல் வெவ்வேறு மொழிகளில் போகும்பொழுது அதைனுடைய பாரம்பரியத்துல அப்படியே கொஞ்சம் மாறி போகுது அவ்வளோதான் அதில் வந் எந்த இதுவும் இல்லை நம்ம மொழியை நாம் காப்பாற்றுவோம்